பள்ளிப்ப படிப்பு முடிச்சவுன்னே வந்து உயர்க்கல்விக்குதான் நிறைய பேர் போகிறாங்க இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து க அடுத்த கட்ட பல்வி கல்வி உயர்கல்விதான் தொடருறாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் குடும்பத்தொழில் வந்து ரொம்ப சில பேர் தான் வந்து அதை தொடருறாங்க குடும்பம் ஏழ் ஏழ்மை சூழ்நிலையினால கூட தொடருறாங்க ஆனாலும் இப்போ வந்து நிறைய காலக்கட்டங்கள் மாறிடுச்சு நிறைய வந்து கடன் கல்விக்கடன் இந்த மாதிரியல்லாம் வந்து அரசாங்கம் தர்றதனால க கல்வி கற்க கையில காசு இல்லாதவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா கல்வி கடனை வாங்கி படிக்கிறாங்க அது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது வேலைக்கு வந்து செய்ய போகிறவங்க ரொம்ப கம்மி தான் அப்படிதான் நான் நினைக்கிறேன் எல்லாரும் படிக்கிறாங்க இன் இன்றைய சூழ்நிலையில நூற்றுக்கு தொண்ணுத்தொம்பது சதவீதம் எல்லாரும் வந்து பள்ளி படிப்பை முடிச்சோன்னயே ஏதோ உடனே உயர்கல்வி படிப்புக்கு போகிறாங்க ஒரு சில பேர் தான் வந்து வீட்டு வேலையோ இல்லைனா குடும்ப வேலைக்கோ இல்லை வெளிய வேலைக்கோ போகிறாங்க